சுற்றுலா பயணிகள் தமிழகத்துக்கு வந்தால் நம்ப கோவைக்கு வந்தால் அருமையாக இருக்கும் கிருஷ்ணா சுவீட்ஸு மைசூர் பாக்கு நாவில் போட்டாலே கரைஞ்சி போயிரும் அதே மாரி தஞ்சாவூர் போனால் தலையாட்டி பொம்மை வாங்கலாம் மதுரையில் க மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம் நல்ல மணமாக இருக்கும் அதே மதுரை மல்லி அது போக சேலத்தில் வந்துட்டு இளம் பிள்ளையில் அழகான சுங்குடி சேலைகள் இருக்கும் அருமையாக இருக்கும்